மேடம் தேவி தேவி கார்மெண்ட்ஸுங்களா மேடம் மேடம் என்னோட பேர் வந்து நித்யா மேடம் நான் வந்து ஒரு புதுசாக பொட்டிக் ஒன்று ஓப்பன் பண்லாம்னு இருக்கிறேன் மேடம் அதுக்கு உங்கக்கிட்டே வந்து ஃபேப்ரிக்ஸு ட்ரெஸ்ஸு அந்தமாதிரி வாங்கலாம்னு இருக்கேன் நான் கேள்விப்பட்டோம் உங்கள் கார்மெண்ட்ஸில் வந்து ஃபேப்ரிக்ஸுலாம் நல்லாயிருக்கு கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ அதான் விசாரிக்கலாம்னு ஃபோன் பண்ணேன் மேடம் எப்படி மேடம் எப்படி வாங்கலாம் அதை ஓ ஓகே மேடம் ஓகே மேடம் சாரீஸ் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் மென்ஸுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு அந்தமாதிரிதான் மேடம் எல்லா ஐட்டத்துலேயும் வேணும் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக்லாம் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் மேடம் அமௌண்ட்டும் கொஞ்சம் பார்த்து ம் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் உங்களுது

ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் இல்லை எங்களுதே கடை இருக்குது இந்தமாதிரி வாங்கி இந்தமாதிரி பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு யோசனை உங்கள் கார்மெண்ட்ஸுக்கு வந்து பார்க்கலாங்களா மேடம் அப்படிங்களா மேடம் ஓகே மேடம் அப்போது நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு வரட்டுங்களா மேடம் நீங்கள் இருப்பீங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் அப்போ நாளைக்கு நான் காலையில் வந்துர்றேன் மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ம்